நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு எதுக்கு போகிறோன்னா சோம்பேறிதனம் பட்டுக்கிட்டு சமைக்கிறத்துக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட்றத்துக்காகப் போகிறோம் ஹோட்டலில் வந்து எல்லா டிஷ்ஷுமே டேஸ்ட்டியாக இருக்கும் நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு போனால் சாப்பிட்ற மெயின் டிஷ் வந்து சிக்கன் தந்தூரியன் அண்டு சிக்கன் பிரியாணி இது ரெண்டும் மட்டும் தான் நான் விரும்பி சாப்பிடுவேன் அங்கே வந்து நாங்கள் போகிற ஹோட்டலில் வந்து அங்கே வந்து டேஸ்ட்டியாக பண்ணித்தருவாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்து போனால் எல்லாேரும் ஒரே டிஸ்ஷெல்லாம் ஆர்ட்ரு பண்ணி சாப்பிட்றது இல்லை ஆளுக்கு ஒரு ஒரு டிஷ்ஷாக ஆர்டர் பண்ணி நாங்கள் சாப்பிடுவோம் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு சிக்கன் தந்தூரியன் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சிக்கன் பிரியாணி சிக்கன் நூடுல்ஸ்ஸு அண்டு மட்டனு க்ரேவி இது எல்லாமே தனித்தனியாக ஆர்டர் பண்ணிதான் நாங்கள் சாப்பிடுவோம் அதனால ரொம்ப ஜாலியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அம்மாவும் ஏன் தொந்தரவு தரணும் சொல்லிட்டு நாங்கெல்லாம் வெளியில் போய்விட்டு பைசா இருந்தால் சாப்பிடுவோம் அம்மாவும் சமைச்சி தரலைன்னா சோம்பேறித்தனி பட்டாங்கன்னால் இன்னும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு போகிறத்து இன்னும் சூப்பராக இருக்கும் வீட்டில் அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ்ஸு அண்டு ப்ரதர் சிஸ்ட்டர் இவங்க எல்லாேருக்கூடயும் போனால் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களாம் ஒன்று ஒன்று ஆர்டர் பண்ணாங்கன்னால் அதையும் நம்ம டேஸ்ட் பண்ணி சூப்பராக இருக்கும் ஹோட்டலுக்கு இதனால்தான் நான் வந்து ஹோட்டலில் சாப்பிடுணுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்